இப்போ பொதுவாக தமிழ் வந்து ஆயிரம் வருஷம் பழமையானது இல்லை ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா தமிழ் வந்து ஆரம்பக்காலத்திலயிருந்தே அதிகமாக வந்து பேசப்பட்ட மொழின்னு கூட சொல்லலாம் தமிழ்மொழிலயிருந்து பிரிஞ்சு போனதுதான் மற்ற மொழி எல்லாம் மற்ற மொழியில இருக்கிற ஒரு சில வார்த்தைகளும் தமிழ்மொழியில இருக்கிற ஒரு சில வார்த்தைகளும் எல்லாம் ஒன்றிப் போகும் தமிழ்மொழிலயிருந்து போனது தான் ஒரு சில வார்த்தை இதுக்கு நீங்கள் ஹிந்தியில பார்க்கலாம் தெலுங்கு மலையாளம் இதுல ஒரு பு ஒவ்வொரு மொழிலத்து ஒவ்வொரு மொழியில இருக்கிற வார்த்தையும் தமிழ் மொழியோட ஒட்டுக்கு வரும் இந்த கன்னடத்தில் கூட அதே மாதிரிதான் வரும் இப்போ என்னான்னா இந்த பிராந்திய மொழி பார்த்திங்கன்னா ஃபோடோ அண்ட் பெங்காலி சொல்லலாம் அதோட அதுக் அதுக்கும் தமிழுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு எல்லாம் நிறைய இருக்குது ஏன்னா தமிழ்மொழி தோன்றி ஒரு அது மிகுதியான காலக் கட்டங்கள்ல ரொம்ப நாள் கழிச்சு தோன்றுனது தான் இந்த ஃபோடோ பெங்காலி அதனால தமிழ்மொழிலயிருந்து பிரிஞ்சது தான் அதெல்லாம் இது வந்து அதிகமாக வந்து பேசப்படுகிறதுனால அது பார்க்க தமிழோட தமிழுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ரிலேட்டெடடாகவே எல்லாம் மொழியும் இருக்கும் அதனால தமிழ்மொழியோட ஓ இந்த ஒன்றிப் போனதுதான் இது வந்து தொடர்ப்பு இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனால் தமிழ்மொழியில வந்து நிறைய கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கிறது அதை மாதிரி நிறைய சொல்லலாம் ஈஸியாக கற்றுக்குலாம் தமிழ்மொழியை ஆனால் மற்ற மொழியெல்லாம் அப்படி கற்றுக்க முடியுமா என்னான்னு தெரியல நான் வந்து பொதுவாக ஹிந்தி ட்ரை பண்ணியிருக்கேன் அது வந்து ஓரளவுக்கு தெரியும் ஹிந்தி ஓரளவுக்கு கற்றுருக்கன் ஆனால் அதை விட ஈஸி தான் தமிழ்ன்னு சொல்லலாம் ஏன்னா தமிழில் அவ்வளோ வார்த்தைகள் இருக்குது இருந்தாலுமே புரிஞ்சிக்கிற மாதிரி அவ்வளோ அதை விட அதிகமான ஈஸியான விதத்தில் வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக தமிழை அந்த அளவுக்கு தமிழ் மொழி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ப வந்து பொதுவாக எல்லாத் தமிழ் பேசும்போது மரியாதை மரியாதை கொடுத்து பேசுறது அதை மாதிரி நிறைய இருக்குது மரியாதை இல்லாத வார்த்தை அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது அந்த மாரியும் கொஞ்சம் நிறையாவே இருக்குது மற்ற மொழி எல்லாம் இப்படி இருக்குதா என்னான்னு தெரியல மற்ற மொழி எல்லாம் இப்படி இருக்குதா எனக்கு தெரியல எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கிலிஷை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலிஷ் நீனாலும் யு தான் நீங்கனாலும் யு தான் உங்களோடதுனாலும் யுவர்ஸ் தான் உங்களா உன்னோடதுனாலும் யுவர்ஸ் தான் அதனால் பொதுவாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டு கொஞ்சம் மேம்படுத்தி சொல்லுறது அந்த மாதிரி வந்து தமிழில் தான் அதிகமாக இருக்குது என்ன கேட்டா தமிழ்மொழி தான் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி தமிழ்மொழிக்கு எப்படி தொடர்பு இருக்குதுன்னா அ ப பழங்காலத்துல இருந்து எல்லாம் ஒட்டுக்க வந்ததுனால இதுல இருந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்ச மொழி தான் இந்த ஃபோடோங்கிற மொழியும் பெங்காலிங்கிற மொழியும் அப்போ பெங்காலியில வந்து ஒரு சில வார்த்தை வந்து நிறையா வித்யாசமாக இருக்கும் தமிழுக்கும் பெங் பெங்காலிக்கும் ஆனா ஃபோடோவில அப்படி இல்லை ஃபோடோவில வந்து கொஞ்சமான வித்தியாசம் தான் நிறைய கொஞ்சமான வித்யாசம் தான் இருக்கும் அந்த போடோ மொழிக்கும் தமிழ்க்கும் இந்த மாதிரி இருக்கும் போது நம் வந்து போடோ மொழி ஈஸியாக கற்றுக்குலாம் பெங்காலி வந்து அது பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால பேச பேச கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கற்றுக்கறது கஷ்டம் உனக்கு வந்து ஈஸியானது ஈஸியானது வந்து பார்த்திங்கன்னா போடோ மொழின்னுதான் இப்போ சொல்லலாம் ஏன்னா தமிழ் கூட நிறைய தமிழ் கூட வந்து அதுக்கும் போடோக்கும் தமிழ்க்கும் கொஞ்சமானா வித் வித்தியாசம் தான் இருக்குது அதனால நம்ப ஈஸியாக வந்து ஃப போடோ மொழியை நம்ப கற்றுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு பெங்காலி வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்கணும் அதில் ஒரு சிறு ஒரு சின சின்ன சின்ன வார்த்தை அந்தமாதிரி நிறையா இருக்கும் அந்த சின்ன சின்ன வார்த்தையை நம்பலாம் கரெக்டாக கற்றுக்கிட்டோம்னா நமக்கு பெங்காலி மொழி போடோ மொழி அந்தமாதிரி நிறைய நம்மளும் நெறைய மொழி பேசலாம் ஆனால் ரொம்ப பழமையான மொழின்னு பார்த்திங்கன்னா தமிழ்மொழி அதுலம்தான் இந்த நிறைய மொழிகளாக பிரிஞ்சிது சமஸ்கிருதம் இதுக்கும் இது இந்த இந்த மொழிகளுக்கெல்லாம் முன்னாடி இருந்து வந்தது தான் தமிழ் ரெண்டாயிரம் வர்ஷத்தை முன்னாடி பிறந்தது தான் தமிழ் மொழி தமிழ்மொழி வந்து ஒரு ஈஸியான மொழி தான் யார் வேணாலும் கற்றுக்குலாம் மத்த மொழிய கற்றுக்கிறத விட தமிழ்மொழி வந்து கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்குலாம் இதில் வந்து ந நிறைய வார்த்தைகள் இருக்குது நிறைய வார்த்தையை பயன்படுத்தலாம் ஒரு இப்போ ஒரே வார்த்தைக்கே நிறைய பொருள் அந்த மாதிரி க கண்டுப்பிடிக்கலாம் ந இருக்குது கண்டு பிடிக்கிறத விட இருக்குது ஆல்ரெடி இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொருளுக்கு வந்து ஒரு பேர் இருந்துச்சின்னா அந்த பேரே மற்ற இதுக்கும் இருக்கும் இல்லைனா அது வந்து பொ அந்த பொருள் வந்து நிறைய கொஞ்சம் அர்த்தத்தை கொடுக்கும் அந்த மாதிரி வந்து பேர் கொடுத்துர்ப்பாங்க அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நல்லா சூப்பரான மொழி தான் தமிழ்மொழி ஈஸியாக கற்றுக்குலாம் போடோ பெங்காலி மாதிரியான பிராந்திய மொழிகளுடன் தமிழ்மொழிக்கு எப்படி தொடர்பு உள்ளதுங்கிறது வந்து தமிழ்மொழில இருந்து பிறந்தது தான் இந்த போடோ பெங்காலி இது மூலமாக நம்ம வந்து ஈஸியாக போடோ மொழியும் பெங்காலி மொழியும் கற்றுக்க முடியும் பெங்காலி மொழியை விட போடோ மொழி நம்ம ஈஸியாக கற்றுக்குலாம் அப்புறம் பெ பெங்காலி மொழியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டபட்டா தான் நம்ம கற்றுக்க முடியும்